ஒரு நெல் விதை விதைக்கிறோன்னா அதுக்கு ட்ராக்டர் வச்சி ஏர் உழுது விதை நெல் போட்டுறதுக்கு ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்பறம் அதை நாத்து எடுத்து நடுறத்துக்கு ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறோம் நடு நடுற மிஷின்னு அதுக்கப்புறம் களை எடுக்கிறது களை எடுக்கிற மிஷின் யூஸ் பண்ணுறோம் அதை அறுவடை செய்கிறதுக்கு அறுவடை மிஷின்னு யூஸ் பண்ணுறோம் அதை அதை தனி ரகமாக நல்ல நெல்லு கதிர் நெல்லு பிரிக்கிறத்துக்கு தனியாக கதிர் தூத்துகிற மிஷினை யூஸ் பண்ணி அதை எடுத்து அதை எடை வைக்கிறத்துக்கு எடை மிஷின் யூஸ் பண்ணி அதை ம பொ நெல் விதைய விற்கிறோம்